திருப்பூர் மாவட்டத்தை பொருத்தளவுக்கு பனியன் கம்பெனிங்கள் நிறைய இருக்குது கார்மெண்ட்ஸ் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்குது இங்கே திருப்பூர் மாவட்டந்தான் எல்லா மாவட்டத்திலருந்தும் வந்து இங்கே திருப்பூர் மாவட்டத்தில் நிறைய பேர் தங்கி வேலை செய்றதுக்குண்டான சூழலும் இருக்குது நிறைய பேர் வேலைவாய்ப்பு வெளி ஊர்கள்ல இருக்கிறவங்க வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சவங்கள் இங்கே திருப்பூரை பார்த்து வந்து வாடகை வீட்டில தங்கி நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு அருமையான ஒரு இடம் வந்து திருப்பூர் பாசை வந்து தமிழ் நாட்டுக்காரர்தான் வந்து திருப்பூர்ல வாழ்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பாசை தெரியாதவங்களும் வந்து மெயினாக ஹிந்தி ஒரிசா அஸ்ஸாம் பீகார் அந்தமாதிரி ஹிந்திக்காரரும் நிறையா வந்து குடி இருக்கிறாங்க தமிழர்களும் நிறையா வெளி மாவட்டத்தில் வெளி மாநிலங்கள்ல இருக்கிறவங்கெள்லாம் வந்து திருப்பூரை சேர்ந்து வந்து இந்த பனியன் தொழிற்சாலைல வேலைக்கு சேர்ந்து அவங்களோட குடும்பத்தோடய வருமானத்தை பெருக்கி பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறக்கு திருப்பூர் மாவட்டம் வந்து ஒரு அருமையான சூழலாக அமைஞ்சிருக்குது எல்லா பனியன் கம்பெனிகளுமே ஏற்றுமதி பண்ணுறது எல்லாமே பனியனாக இருக்கட்டும் அல்லது வந்து பேன்ட்டாக இருக்கட்டும் ஜீன்ஸ் பேன்ட்டாக இருக்கட்டும் அல்லது வந்து குலந்தைங்கள சின்ன குலந்தைலேந்து பெரியவங்கள் வயசு வரைக்கும் அவங்களை வந்து பனியன் டீ ஷர்ட்டாக இருக்கட்டும் பேன்ட்டாக இருக்கட்டும் லெகின்ஸ்ஸாக இருக்கட்டும் அந்தமாதிரி எந்த வகையான ஒரு இது எடுத்துகிட்டீங்கனாலும் திருப்பூர்ல தயார் பண்ணி வெளி மாநிலத்துக்கு றைநியா பேர் வெளி மாநிலத்திலவங்கள வந்து உடுத்துகிற ஆடைகளே வந்து திருப்பூர்ல வந்து நம்ம தயார் பண்ணதாதான் இருக்கணும் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது நிறைய கார்மெண்ட்ஸ் இருக்குது திருப்பூரை சார்ந்து வாழ்றவங்க நிறைய பேருங்கள் போய் பா ஏரியாவில் போய் பார்த்தோம் அப்படின்னா சொந்த வீட்டுக்காரர் கம்மியாகதான் இருப்பாங்கள் வெளி மாநிலத்தில் வெளி மாவட்டங்கள்லருந்து வந்து வாடகைக்கு தங்கி வேலை செஞ்சு அங்கே இருக்கிறவங்களா வருமானத்தை பெருக்குகிறவங்கதான் நிறையா பேர்ருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியில் எக்ஸ்போர்ட் பண்றதில் வந்து திருப்பூர் மாவட்டத்தை மீறினது எந்த ஒரு மாவட்டமும் கிடையாது பனியன் அப்படினாவே பனியன் ஃபேக்ட்ரிஸ் ஒவ்வொரு சூல்நிலைக்கும் ஒவ்வொரு ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அதை வந்து ஏற்றுமதி பண்ணுறது இங்கேயே நல்லா தயார் பண்ணி ஏற்றுமதி பண்ணுறது திருப்பூர் மாவட்டந்தான் அதிகம் எல்லாம் நிறையா கார்மெண்ட்ஸ் கம்பெனி இருக்குது நிறையா தொழிற்சாலைங்க இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேலைவாய்ப்பு இல்லைங்கறவங்க திருப்பூர் நம்பி வாழ்றவங்க வந்து கணக்கிலையே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து மக்கள் பயன்படுறாங்க